மொபைல் ஷாப்பா சார் இல்லை சார் ஒரு எட்டாயிருவாக்குள்ளே மொபைல் பார்க்கலாமா சார் ரெட்மி ரியல்மி இந்தமாரி ரேஞ்சு ஆ நல்ல கம்பெனி மொபைலாக சொல்ல முடியுமா சார் பத்துரூவாக்குள்ள ம் ம் ஆ ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் பார்த்து கம்மியான பட்ஜெட்டில் ஆ ஓகே சார் ஆ சரிங்க சார்

ஆ ஓகே சார் ஆ அப்படியா சார் இஎம்ஐ ஆப்ஷன் எதாவது இருக்கா சார்

ஆ ஓகே சார் ஆ அப்படியா சார் ஆ சரிங்க சார்

ஆ சரிங்க சார் ஆ

ஓகே சார் எதாவதுக்கு பொங்கலுக்கு ஆஃபர் போடுவீங்களா சார் எதாவது மொபைல் ஆஃபர்

சரிங்க சார் ஆ சரிங்க சார் நேரில் வர்றேன் சார் நான் ஆ ஓகே சார் கடை வீதி